நான் படித்து அழுத ஒரு கதை என்றால் நல்லதங்காள் கதை அந்த கதையில் வரும் அண்ணன் தங்கச்சி பாசம் மிகவும் என்னை கவர்ந்திருக்கிறது ஏனென்றால் எனக்கு அண்ணன் இல்லை என்னுடைய தா அம்மாவோடய தங்கை மகன் தான் எனக்கு அண்ணன் அவர் என்றால் எனக்கு மிகவும் பாசம் அந்த புத்தகத்தைப் படித்துவிட்டு எங்கள் அண்ணனை பற்றி நான் அழுது கொண்டிருந்தேன் ஏனென்றால் எங்கள் அண்ணன் இப்போ என்னுடன் இல்லை எனக்கு பாசமலர் படம் எப்போ பாத்தாலும் நான் அழுவேன் அதைப்போலே தங்கைக்கு ஒரு கீதம் படம் பார்த்தாலும் அழுவேன் அதே போல என் தங்கை கல்யாணி இந்த மாதிரி அண்ணன் தங்கை படம் படங்கள் கிழக்கு சீமையில் படங்களெல்லாம் பார்த்து நான் மிகவும் வருத்தப்பட்டிருக்கிறேன் அது நான் படித்த நல்லதங்காள் கதையில் அண்ணன் தங்கை இடையில் என்ன நடக்கிறது என்பது தான் ஒரு கதை அண்ணனும் நல்லவர் தான் தங்கையும் நல்ல அதுக்கிடையில் வரும் அண்ணனின் மனைவி அண்ணி அவர்களால் ஏற்படும் துன்பங்கள் அவர் அவர் அனும் அவர்கள் அனுபவிக்கும் துன்பங்கள் எல்லாம் நினைத்து நான் மிகவும் அழுதுருக்கிறேன் அந்த புத்தகத்தை நான் எப்போதும் மனதில் வைத்துக் கொள்ளுவேன் யார் ஒரு அண்ணை தங்கைக்கு நடுவில் எந்த சண்டை சச்சரவு வந்தாலும் நான் இது எடுத்து சொல்வேன் அவர்கள் சாப்பாட்டுக்கு கூட வழியில்லாமல் காட்டுக்குள் சென்று ஒரு மண் பானையில் கஞ்சி காச்சி விற்றபோது அந்த அண்ணியார் வந்து அந்த கஞ்சி கலகை ஒடித்து விடுகிறார்கள் காலால் எட்டி உதைத்து அப்போ எல்லா தங்கை அதைஅந்த தங்கை எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு ஒரு துளி கூட அண்ணனிடம் கூற மாட்டார்கள் அனைத்து குழந்தைகளையும் அந்த கிணற்றில் தள்ளிவிட்டு தாங்களும் அந்த கிணற்றில் குதித்து விடுவார்கள் இப்படியெல்லாம் நடந்திருக்குது இந்தப் புத்தகம் படித்து எனக்கு ரொம்ப அழுகையாக வந்திருக்கிறது இந்த புத்தகம் அனைவரும் படிக்க வேண்டும் நல்லதங்காள் கதை என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் யார் ஒருவர் அண்ணன் தங்கை இடையில் வந்து அவர்கள் பாசத்தை உடைக்கிறார்களோ அவர்கள் மிகவும் கவலப்பட வேண்டும் கேவலப்பட வேண்டும் அதுக்காகத்தான் இந்த நல்லதங்காள் கதையை படிக்கணும் என்று என் மனதில் தோன்றியது நான் படித்து அழுதுருக்கிறேன் என்ன ரொம்ப உணர்ச்சி வசப்படுத்தியது என்னென்று சொன்னால் எந்த ஒரு அண்ணனும் தன் தங்கைக்கு துரோகம் செய்யக்கூடாது தன் அம்மா அப்பாக்கு பிறகு அண்ணன் அண்ணி தான் நம்ம அப்பா என்று நான் நினைத்திருக்கிறேன் அதேபோல் எல்லோரும் நடந்துக்கொள்ள வேண்டும் என்பது என்னோட கருத்து இதேபோல் அண்ணன் தங்கை நீடோழி வாழணும் அண்ணன் தங்கை பாசம் காலங்காலமாக வளரணும் என்று என்னோடய ஆசை ஏனென்றால் என் அண்ணன் என்னுடன் இப்போது இல்லை எனக்கு இரு மகன்கள் தான் அவர்களுக்கு தங்கை இல்லை அதனால் எல்லா தன் தங்கைகளையும் சித்தப்பா பிள்ளை பெரியப்பா பிள்ளைகளை தங்கைகளை மிகவும் நன்றாக பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று நான் உணர்ச்சி வசப்பட்டு என் கொ மகன்களுக்கு நான் சொன்ன கருத்து இது